அந்த காலத்தில் மிளகாத்தூள் அரைக்கிறத்துக்கெல்லாம் மொதல் நாளே வாங்கி ஒரு ஒரு வாரம் காய வைத்து தான் அரைப்பாங்க இப்போ ஆனால் அப்படி கிடையாது வாங்கின உடனேயே அரைச்சிட்டு வந்துடுறாங்க மிஷினில் ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் ஒன்றுக் கூடி பக்கத்தில் பெரியம்மா அத்தை சித்தப்பா வீட்டில் எல்லார் வீட்டுலையும் ஒன்னாக வாங்கி சும்மா பத்து குடும்பம் இருப்போம் ஒன்னாக வாங்கி எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து காய வெச்சி தான் அரைக்க எடுத்துட்டு போவோம் அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துலேயும் சரி காரத்துலேயும் சரி கரெக்டாக இருக்கும் உரல்ல தான் வந்து இடிப்பாங்க இந்த காலத்தில் அப்படி கிடையாது மிஷினில் தான் அடிக்கிறாங்க உடனே வாங்கிட்டு போய் சுத்தம் கூட செய்கிறதே கிடையாது அப்படியே வந்து கொடுத்து இது பண்ணிவிட்டு வந்துடுறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவ்வளோவா தெரியுறது கிடையாது அந்த காலத்தில் பாட்டிலாம் நிற்பாங்க அவங்க சொல்வாங்க எப்படின்ற பதம் எல்லாமே சொல்வாங்க எல்லாம் ஒன்று கூடி நல்லா கலந்து பேசி எப்படி செய்யணும் என்னென்னு கேட்டுவிட்டு தான் செய்வோம் ஏன்னா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தோம் அதனால் அதிகம் பேர் இருப்பாங்க அதனால் கேட்டு ஏதாவது தெரியலேனா கூட கேட்டு செய்வோம் அதனால் அந்த மிளகாய்த்தூளும் ஹைஜீனிக்காகவும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மிளகாத்தூளு அவ்வளோவா நல்லா இருக்காது ஆரோக்கியம் தான் கெடுக்கும் நம்மளுக்கு தான் உடலில் ஏதாவது பாதிப்புலாம் ஏற்படும் அதனால் அந்த காலத்து முறையில் பயன்படுத்தி மிளகாத்தூள் அரைக்கணும் இப்போ கூட எங்கள் வீட்டில் மிளகாத்தூளு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி காய வெச்சி தான் அரைக்கிறாங்க எங்கள் அம்மா